இப்போது ரீசெண்ட்டா கொரோனான்ற ஒரு நோய் வந்துச்சு அது வந்துவிட்டு நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டதுதான் ஆனால் வெளிநாட்டுலேருந்து தான் வந்துச்சு ஆனா நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு அந்த நோய்தான் அது வந்துவிட்டு நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்த நோய்தான் அது அது வந்துவிட்டு முகக்கவசம் அணியணும்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க நம்ம மக்கள் யாரும் கேக்கலை முகக்கவசம் வந்து நம்ம அணிஞ்சுக்கிறது நமக்குதான் நல்லது ஆடைகள்லாம் நல்லா வாஷ் பண்ணி போடணுன்னு சொன்னாங்க முகக்கவசம் எங்கே பார்த்தாலும் போட்டுப் போகணுன்னு சொன்னாங்க டிரைவர் எல்லோருமே முகக்கவசம் போட்டுகிட்டுதான் போனாங்க ஹெல்மெட் யூஸ் பண்ண சொன்னாங்க அது மாதிரி வந்துவிட்டு நிறையா யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க எங்கே பத்தாலும் முகக்கவசம் போட்டுடுதான் போகணுன்னு சொன்னாங்க கண்ட இடங்களில் ஃபஸ்ட்டு எச்சில் துப்புறது தப்பு கண்ட இடங்களில் எச்சில் துப்புறது நமக்கே ஒரு ஆபத்துதான் நமக்கே வர நோய்தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்புடுற தட்டுலேருந்து போடுற ஆடையிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது கையெல்லாம் நல்லா கழுவிவிட்டு போகணும் அது மாதிரி சளி பிடிச்சதுனா கர்ச்சீஃப் வச்சு யூஸ் பண்ணணும் கண்ட இடங்கள் எச்சில் துப்புறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி துப்பினா நமக்கே வர நோய்தான் சுகாதாரம் அதான் நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்மகிட்ட எந்த நோயும் வராது கொரோனான்றது ரொம்ப பரவிகிட்டு போய்ட்டு இருந்தது எவ்வளோ மக்கள் இறந்து போனாங்க ஆடைகள்லாம் நல்லா வாஷ் பண்ணி போடணுன்னு சொல்லி சொன்னாங்க ஹெல்மெட் யூஸ் பண்ண சொன்னாங்க கேரி பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க கேரி பை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் இப்பயும் அது வந்துவிட்டு டீலாம் அந்த பையில் வாங்கிகிட்டு அதை யூஸ் பண்ணுறது நமக்கு வர நோய் தான் அது அதனால் நம்ம வந்துவிட்டு சுத்தமாக இருக்கிறது நமக்கு நல்லது கண்ட இடங்களில் முதல்ல எச்சில் துப்புறது நமக்கே வர ஆபத்து